பாம்பு பாம்புன்றது வந்து பாம்பு கடிச்சிட்டால் பாம்பு கடிச்சிட்டால் வந்து வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்க ஊர்லலாம் கட்டு கட்டுவாங்கள் ஒரு ஏதாவது ஒரு கயிறோ இல்லை ஒரு துணி மாதிரியோ வந்து போட்டு அந்த விஷம் வந்து மேலுக்கு ஏறாமல் அந்த நரம்புங்கள்ல ஏறாமல் ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டுப் போட்டுறாங்கள் கட்டு வந்து போட்டுட்டால் அந்த விஷம் வந்து நம்ம உடம்புல வந்து ஏறாது மேலே ஏறாது அதோடய கட் பண்ணிடுவாங்க கட்டாகி இந்தமாதிரி வந்துடும் அப்புறம் வந்து பூச்சிகள் பூச்சிகளுன்னால் இருக்கும் சில விஷ விஷப்பூச்சிங்கள் வந்து நிறைய இருக்கும் அந்த பூச்சிங்கள் கடிச்சிட்டால் வந்து நாட்டுமருந்து மா நாட்டுமருந்துங்கள் எங்கள் காட்டிலலாம் நிறைய இருக்குது காட்டில இருக்கிறக்கூடிய அந்த இல மாதிரி அந்தமாதிரி இருக்கும் அதுவந்து எடுத்துட்டு வந்து பறிச்சிட்டு வந்து செடியில பறிச்சிட்டு வந்து அதுவந்து அரைச்சி அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ரசத்தை வந்து தடவுவாங்கள் தடவி தடவிட்டு கொஞ்சம் வயித்துக்கும் கொடுப்பாங்க அந்தமாதிரி நா நாட்டுமருந்து வந்து நிறைய வந்து நம்ம ஊர்லலாம் நிறைய கொடுப்பாங்க பூச்சிக்கள் விஷப் பூ பூச்சிங்கள் நிறைய இருக்குது